நான் மீட்டிங்கில் கலந்துக் கொள்ளும் போது கூகுள் மீட் இல்லைன்னா ஜூம் ஆப் இது ரெண்டுமே பயன்படுத்திருக்கேன் ஆனால் எனக்கு கூகுள் மீட் தான் ரொம்ப பிடிச்சது அது எனக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குது ஆனால் ஜூம் ஆப் எனக்கு ரொம்ப சிரமம்மாக இருக்குது